இப்போ நம்ம பேசப்போகிறது வந்து நான் ஸ்கூலில் படிச்சுருக்கேன் ஏபிஜெ அப்துல் கலாம் சாரை பற்றி அவர் ரொம்ப பிரபலமான ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானியும் கணிதமேதையும் கூட அவர் வந்து ஒரு ஸ்பீச்சு ஸ்பீச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கனவுகாணுங்கள் கனவு கண்டால்தான் நம்ம எதாக அடை எதாக நினைக்கிறோமோ அதாக ஆக முடியும்ன் சொல்லி சொன்னவர் விஞ்ஞா விஞ்ஞானத்தில் முதன்மையாக அதை எடுத்து நடத்துனவர் எல்லாேரும் பசங்களை பொ மாணவர்களை வந்து வழினவ் வழிநடத்தி கொண்டு போனவர்